தமிழ்நாட்டில் தொழில்நுட்பத்துறை உள்ளூரில் நம்மளுக்கு நிறைய கல்வியை தந்திருக்காங்க அந்த கல்வியை நிறைய வகுப்பறையாக பிரிச்சுருக்காங்க நல்லா சொல்லித் தராங்க அதுக்கு வாத்தியார் அதுக்கு ந மத்தியானம் உணவு எல்லாம் நம்மளுக்கு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க கொழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளும் நல்லா படித்து அம்மம் பெ அம்மா அப்பா அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கித் தரணும் கல்வி படிக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது க கஷ்டம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஆசிரியரிடம் கூற வேண்டும் அப்படி கூறும்போது கூறும்போது அவங்க ஸ் பள்ளிக் பள்ளியில் சொல்லும்போது நம்மளுக்கு அதை மாற்றித் தருவாங்க மத்தியானம் உணவு நம்மளுக்கு பிடி எல்லாேருக்கும் பிடிக்கலையா அதை கொஞ்சம் சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக மாற்றித் தருவாங்க கண்டிப்பாக முட்டை கொடுப்பாங்க கொழந்தைங்களுக்கு மத்தியானம் அந்தமாதிரி நிறையா கொடுக்குறாங்க தமிழ்நாட்ல நம்மளுக்கு சாப்பாடுக்கு பிரச்சின இல்லை மற்றபடி தொழில்ல வந் நம்ம படிக்கணும் உள்ளூர் சமூகத்தோடய தமிழ்நாட்ல ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா இருக்குது வெளிப்பாடாக இருக்கணும் நம்ம எல்லா ஒருத்தருக்கொருத்தர் ஈடுப்பாடாக இருக்கணும் எந்த கஷ்டம் இயற்கையாக நம்ம யோசிக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம திறமைய வெளிக்காட்டணும் நம்ம ஏதோ ஒரு கட்டுரைப் போட்டி கவிதைப் போட்டி எல் எதா ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லை நம்ம வந்து அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஏதாவது அதில் தாக்கம் ஏதாவது இருந்தால் நம்ம வந்து இயற்கையாக நம்ம வந்து சொல்லணும் அப்படி சொல்லும்போது ஆசிரியர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு உதவுவாங்க ஆசிரியர் உதவ முடியவில்லையானால் மேலதிகாரியிடம் கூறுவார்கள் அப்படி கூறும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் நம்ம எது போட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை க எல்லாத்திலேயும் நம்ம கலந்துக்கிடணும் முதல் இடம் பெர்றோமோ இல்லையோ ஆனால் கலந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து நிறையா உதவி இருக்கணும் அதனால் நம்ம கண்டிப்பாக எல்லா பயிற்சியிலேயும் கலந்து பரிசு வாங்கிறதுக்கு திறமைய நம்ம வெளிக்காட்டி நல்லா பேர் வாங்கணும் நானும் வாங்கியிருக்கேன் கட் ட்ராயிங் போட்டி வரைபடம் போட்டியில் வாங்கியிருக்கேன் இது கொக்கோ ப்ளேயர் விளாட்டு போட்டியில் வாங்கியிருக்கேன் இந்தமாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு திறம இருக்கும் அந்த திறமைய வெளிப்படுத்தி நம்ம வந்து கண்டிப்பாக எல்லா போட்டியிலேயும் நம்ம முன்னேறணும் அப்படி முன்னேறி வந்தால் நம்ம பெற்றோருக்கு சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு சொல்லித் தர ஆசிரியர்களுக்கும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த போட்டியில் அவங்களே நம்மளை கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிட்டு அவங்களா கூப்பிட்டு நம்மளை இது பண்ணுறளவுக்கு நம்ம திறமைய வெளிப்படுத்தி நல்லா பண்ணணும் இப்போ ஸ்கூ பள்ளிக்கூடத்தில் நல்ல மதிப்பெண் எடுத்தாலும் நாங்கள் நம்மளால் பள்ளிக்கூடம் நல்ல பேர் வாங்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் எல்லாேர் பள்ளிக்கூடத்தையும் சேர்த்து நம்ம பள்ளிக்கூடமும் நல்லாயிருக்கு நல்ல பேர் வாங்குது அப்போ இன்னும் மக்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங் மக்களை சேர்க்கணும் குழந்தைங்கள சேர்க்கணும் அதனால நல்லா படிச் சொல்லித் தராங்க ஆசிரியர் அப்படின்ட்டு எல்லா பிள்ளைங்களும் நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க திறம இருக்குது நிறையா இன்டலிஜன்ஸஸ் நிறைய ஈடுபாடு சொல்லித் தராங்க நிறைய வெளிப்பாடாக இருக்காங்க அதனால் நம்மளுக்கு வந்து இன்னுமும் சந்தோஷமா இருக்கும் நீங்களும் நல்லா படிக்கணும்